மதங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் எல்லா மதமும் வந்து அமைதியான முறையில் தான் வந்து தியானம் செய்யவே சொல்லியிருக்குறாங்க தியான நிலை ஒரு ஒரு விதத்தில் பார்த்திங்கனா ஒரு யோகா நிலை தான் அது அந்த யோகா நில் யோகா க்ளாஸ்க்கு தனியாக போயிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ஆசனமும் பண்ணிட்டுருக்குறோம் அதே மாதிரி தியானம் பண்ணும் போதும் ஒவ்வொரு மதத்துலேயும் இப்போ இந்து மதத்துலேயும் தியானம் பண்ணுறாங்க கிறிஸ்துவ மதத்துலேயும் தியானம் பண்ணுறாங்க முஸ்லீம் மதத்துலேயும் தியானம் பண்ணுறாங்க அந்த தியானம் பண்ணும் போது நம்மளுக்கு கடவுள் இருக்கிறார் அந்த கடவுள் எப்படியோ இருக்கிறார் அவர் ஒளியில் இருக்கிறாருனு சரி இல்லை சிலை வடிவத்தில் இருந்தாலும் சரி நம்ம யாரோ ஒருத்தர் வந்து வேண்டிக்கிறோம் வேண்டும் போது நம்ம வந்து அமைதியான நிலையில் வந்து வேண்டுகிறோம் அப்போ அமைதியான நிலை வேண்டும் போது நம்மளுக்கு அது வந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனா எல்லா மதத்துலேயுமே வந்து ஒரு அது எப்படி ஒரு விரதம் இருக்கிறாங்க நாற்பது நாளோ இல்லை முப்பது நாளோ விரதம் இருக்கிறாங்க அப்போ வந்து அந்த நா அந்த டைமில் வந்து நான் வெஜ்ஜி சாப்பிட்றது கிடையாது அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை தான் அது இப்போ அது மாதிரி பார்த்திங்க அப்படினா நான் வெஜ்ஜி சாப்பிட்றனால ஏகப்பட்ட பிரச்சினைகள்லாம் வருது இப்போ நா நான் வெஜ்ஜி சாப்பிடாம இருக்கிறோம் அப்படினா நம்மளுக்கு வந்து பிரச்சினைகள்லாம் எதுவும் வராது அதுவே அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் அது அதேமாரி பார்த்திங்க அப்படினா உடல் நலமும் நம்மளுக்கு வந்து பா நல்லா இருக்கும் காலையில் ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கிலாம் கோவிலுக்கு போகிறது எல்லா ம எல்லா மதத்துலேயுமே காலையில் நால்லே முக்கால்லேர்ந்து ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்குள்ளாற எல்லோருமே வந்து கோவிலுக்கு போகிறாங்க அதுவே அதுவும் ஒரு நல் மிகப்பெரிய நல்ல விஷயம் தான் குளிச்சிட்டு போகிறது கோவில்ல போய் தியானம் பண்ணுறது சாமி கும்பிட்டு வரது இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த தான் கொடுக்குதே தவிர வே எந்த இதுலேயுமே வந்து கெட்டதை கொடுக்காது